ஏர் கூலரோடய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தோம்னா எனக்கு ஏர் கூலர் வந்து செட் ஆகலை ஏர் கூலரில் எந்த பிரச்சினையும் நம்ப சொல்ல முடியாது பட் என்னோடய ஹெல்த்துக்காக அது சப்போர்ட் பண்ணாதது மட்டும் தான் நான் நெகட்டிவ்வாக நினைக்கிறேன் அதனால நான் கோல்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறையா சஃபரானேன் அது மட்டும் தான் மற்றபடி ஏர் கூலரில் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் இதாகவோ தெரில பட் என்னன்னால் இன்னொன்று ஐஸ் க்யூப் வந்துட்டு நம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கம்போது அது வந்து சீக்கிரம் வந்துட்டு நம்பளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி ஆயிடுது அது ஐஸ் க்யூப் இல்லாமல் வாட்டராக இருந்துச்சுனால் அது போதுமான தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்